சார் ருத்ராச் உணவகமா சார் ஆலு பலாக் இருக்கா மட்டர் பன்னீர் இருக்கா ஆ ஓகே சார் உங்கள் ஹோட்டல்ல என்ன சார் ஃபேமஸ் ஆ ம் ம்

சரிங்க சார் எனக்கு வந்து மஷ்ரூம் வேணும் அடுத்தது வந்து ஆலு ப்லாக் வேணும் அப்புறம் வந்து மஷ்ரூம் சிக்ஸ்ட்டி ஃபை இருக்கா சார் ஆ ஓகே சார் எவ்வளோ சார் ஆ ஓகே சார் ஆ சரி சார் ரெடியாக இருக்கா சார் ஆட்ரு போடணுமா சார் ஆ ஓகே சார் ஆ அப்றம் இந்த சார் காளான் நான் மஷ்ரூம் சிக்ஸ்ட்டி ஃபை கேட்டேன்ல ஆ ஓகே சார் அது ஆ ஓகே சார் சரிங்க சார் இந்த சிக்ஸ்ட்டி ஃபை வந் அதுவும் பில் போட்டிருங்க சார் ஆ ஓகே சார் அந்த மஷ்ரூம் ப்லோ இருக்குதுல்ல அது எத்தனை மூணு சொல்லிருக்கேனா சார் ம் பன்னீர் சிக்ஸ்ட்டி ஃபை சார் மஷ்ரூம் சிக்ஸ்ட்டி ஃபை பன்னீர் சிக்ஸ்ட்டி ஃபை ரெண்டுமே சார் ஆ சரிங்க சார் ஆ ஆமாம் சரிங்க சார் சரி இது ஆ சார் பில் பில்லு சொல்லுங்கள் சார் பே பண்ணிடுறேன் ஆ சரிங்க சார் வேற வேற எதனால் இருக்கா சார் ஆ ஓகே சார் எல்லாமே சொல்லிட்டீங்களா சரிங்க சார் நெய் தோசை ஒன்று போட்டிருங்க சார் ப ஆ ஆமாம் மசால் தோசை தேவை இல்லை சார் அது போதும் ஓகே சார் அவ்வளோ தான் அதையும் சேர்த்தே பில் போடுங்கள் சார்